குட் ஆஃப்டர்நூன் சரி சரிங்க ஓகே அஞ்சாயிரம்லருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் ஆகும் நாலஞ்சு இடத்துக்கு போகலாங்க ஆமாம் அதெல்லாம் நாங்களே கொடுத்துருவோங்க உங்களுக்கு ஆமாம் சாப்பாடெல்லாம் நாங்களே கொடுத்துருவோம் ஆ சரி எப்போ கிளம்புறீங்க எந்த டைம்க்கு வர்றீங்க அப்படினு சொன்னாங்க நாங்களும் உங்களை கூட்டிகிட்டு போகறக்கு வசதியாக இருக்கும் சரிங்க நிறையா இடம் இருக்கு நீங்கள் ஒரு நாளில் வந்தாலே சுற்றி பார்த்துக்கலாம் தொட்டபெட்டா தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா கர்நாடகா பூங்கா நிறைய இடத்துக்கு போகலாம் ம் சரி ஒரு நாளைக்கு காலையில் போனால் சாய்ந்தரம் ஆயிரும் சரிங்க

அதெல்லாம் போகலாம் மழ கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போகலாம் இல்லைனா போகமுடியாது ரொம்ப அதிகமாக இருந்தால் போகறது கொஞ்சம் கஷ்டம் தான் சரிங்க நீங்கள் எப்போ வர்றீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்தமாதிரி நாங்களும் இங்கே எல்லாதுமே தயாராக வச்சுருப்போம் நீங்கள் வந்ததுனே சுற்றி பார்க்க போகலாம்

ஆ சரிங்க ஓகே ஆ எல்லாமே இங்கே எல்லாமே தயாராக இருக்கும் நீங்கள் வந்தால் போதும்

ரேணுகா ட்ராவல்ஸ் ஆ தேங்க் யூ